எனக்கு பிடிச்ச சொற்றொடர் வந்து அது வந்து திருக்குறள்ல வந்த ஒ ஒரு லைன் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அந்த அன்புன்றது எல்லாத்துக்கும் க நம்ம கொடுத்து கொடுக்குணும் சமமாக கொடுக்கணும் அந்த அடைக்கும் தாழ்ங்குறது எங் இதில் வந்து இவ்வளோ தான் கொடுக்குணுன்னு இல்லை அன்புங்கிறது எவ்வளோ வேணாலும் குடுக்கலாம் நமக்கு பிடிச்சவங்க நம்மகிட்ட பழகுறவுங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த அன்புங்கிறது கொடுக்லாம் இதுக்கு வந்து இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு ஒரு கட்டுப்பாடு கிடையாது காமனாகவே கொடுக்லாம் யார்கிட்டையும் முகம் சுழிக்காம அன்போட பேசலாம் அதனால இந்த அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ங்குறது ரொம்ப அழகான வரி இதுக்கப்புறம் தமிழ் வந்து எனக்கு தாய்மொழியாக கொள்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இரண்டாயிரம் வருஷத்திலேருந்து இது பழமையான மொழி இந்த பழமையான மொழியை வந்து நான் பேசுகிறதும் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதில் வந்து தமிழ்லேயே வந்து அதிக கவிதைகள் இருக்குது பாரதியார் எழுதியிருக்காங்க பாரதியார் கவிதைகள் இருக்குது பாரதிதாசன் கவிதைகள் இருக்குது எல்லாமே ஒவ்வொரு ஆத்தர் வந்து என்னானம் சொல்லியிருக்கணுமோ சொல்லியிருப்பாங்க பாரதியார் வந்து குழந்தைங்கள பற்றி அதிகமாக பாடி இருப்பாங்க ஓடி விளையாடு பாப்பா ஓளிந்திருக்க ஆகக்கூடாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா அப்படின்னு குழந்தையில தான் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏன்னா குழந்தைகள இப்போ அந்த காலத்து பெண்கள் எல்லாம் வந்து வீட்டுக்கு மட்டுந்தான் அவங்கள வந்து படிக்கவோ எழுதவோ விடமாட்டாங்க அதனால அந்த ஜஸ்டிஸ்லந்து பாரதியார் வந்து வெளில கொண்டு வர்றத்துக்காக இந்த பாடலை பாடினாரு இதமாதிரி வந்து தமிழ்மொழியிலேயும் அவங்க பாடுனனால ப சொல்லி இருக்கிறனால தமிழ்மொழியை அவ்வளோ பிடிக்கும் தமிழ்மொழிக்கான தமிழ்மொழி தெரியாதவங்க இங்கே யாருமே இருக்கமாட்டாங்க தமிழ்மொழி எல்லாருக்குமே தெரியும் அதில் உள்ள கவிதைகளும் பார்க்கவும் பின் ஹைக்கூ கவிதைகள்லாம் ரெண்டு லைன்லதான் இருக்கும் அந்த ரெண்டு லைன்லயே உள்ள எல்லா பொருளுமும் எல்லா சுச்சுவேஷனுக்கும் நமக்கு வந்து கரெக்டாக இணைஞ்சி போகும் அந்த ரெண்டு வரி கவிதைகள் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் தமிழ்மொழியை வந்து பேசுகிறதோ ப பழக்கத்துக்கு கொண்டு வர்றதோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்